இந்து முஸ்லீம் மதங்கள் பார்க்கும்போது நாங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூன்று மதங்களும் ஒவ்வொன்று ஒவ்வொரு மதமாக தான் நாங்கள் ஒரு ஒரு மதமாக பார்த்திங்கன்னா இந்துக்கள் பண்டிகை வந்தால் தீபாவளி பொங்கல் என்றால் முஸ்லீம் நண்பர்கள் கிறிஸ்டின் நண்பர்கள் நாங்கள் ஒன்னாக சேர்ந்து ஒற்றுமையோடு பொங்கல் வைப்போம் தீபாவளி ஒற்றுமையாக தீபாவளி கொண்டாடுவோம் அப்படியே அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் பண்டிகையும் ஒவ்வொரு மதங்களும் பார்த்திங்கன்னா எல்லாப் பண்டிகையும் முஸ்லீம் இதை எடுத்துக்குன்னா நாங்கள் இதுக்கு போயிடுவோம் ரம்ஜானு பக்ரீத் பண்டிகை அவங்க பிரியாணி செய்கிறதும் நாங்கள் போய் சாப்பிடுறதும் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்து செய்தி சொல்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி நாங்கள் தோள் மேலே தட்டிக்கிறதும் முஸ்லீம் கொண்டாடுவோம் அதே போல் தான் கிறிஸ்டின் பண்டிகைகளும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு போய்ட்டு நாங்கள் மதம் ரீதியாக கை கொடுத்து பேசிக்கின்னு அவங்க எங்கள் இந்து மத பண்டிகைக்கு வர மாதிரி நாங்களும் கிறிஸ்டின் மதத்துக்கும் போய் சர்ச்சுக்கும் போவோம் அவங்களும் கிறிஸ்டீனும் இந்துக்கள் கோவிலுக்கும் வருவார்கள் நாங்கள் ஒருத்தருக்கொருத்தர் அண்ணன் தம்பி போன்ற நல் உறவாகவும் நட்பாகவும் நட்பு ரீதியாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கின்னு கலந்துக்கின்னு ரொம்ப ஒற்றுமையாகவும் செயல்பட்டு வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் பின்பற்றும் மதங்கள்